வங்கி சேவைங்கிறது இப்போ ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதுவும் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆப் கொடுத்துறாங்க ரொம்ப சேஃப் செக்குயூராக இருக்குது நம்ம பணத்தை முன்னே எல்லாம் பேங்க்கில் கட்டுறது மட்டும் தான் பேங்க்கில் போய் கட்ட வேண்டியதாக இருக்குது அதுவும் இப்போ பேங்க்கில் கட்டுறது இல்லை அந்த கட்டுறதுக்கு மிஷின் வைச்சுர்றாங்க டக்குனு கட்டிடுறோம் பரிவர்த்தனை ஈஸியாக பண்ணுறோம் ஒருத்தருக்கு பணம் மாற்றுறது ஒரு ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டு காசு அதாவதுங்க காசு இல்லாது பணம் வர்த்தனையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உண்மையாலுமே வங்கி சேவைங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது காப்பீட்டு துறையை பற்றி பேசணும்னால் எங்கள் ஊரில் காப்பீட்டு துறை மிக அற்புதமாக இருக்குதுங்க தனியார் காப்பீட்டு துறையை விட எல்ஐசியினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நிறையா பேர் எல்ஐசியில் பாலிசி ஹோல்ட்ராக இருக்காங்க அதுவும் இப்போ எல்ஐசியில் குறிப்பாக விட்ருக்குற ஆனந்தாங்கிற ஏப் வந்துங்க வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எல்ஐசி பாலிசி எடுத்துக்கலாம் இந்த எல்ஐசி பாலிசிக்காக அந்த டாக்குமெண்ட் கொண்டு போகிறது அங்கே போய் நிற்கிறது இங்கே போய் நிற்கிறதுண்டுலாம் எதுவுமே இல்லைங்க சர்வ சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே எல்ஐசி பாலிசி எடுத்துக்கலாங்க